மாட்டு டாக்டரா இந்த மாதிரி மா பத்து மாடு இருக்குது செனை ஊசி போடணும் வரலாமா எப்போ இப்போ இப்போ வரிங்களா இல்லை காலைல வரிங்களா சரி இது மாதிரி கோழி ஆடு திருப்பியும் வாத்து இருக்குது ஆடு வந்து அசை போட மாட்டேங்கு கோழி வந்து இரை எடுக்க ஆ கோழி இரை எடுக்க மாட்டேங்கு திருப்பி வாத்து அதுவும் சாப்பிட மாட்டேங்கு ஆ சரி டாக்டர் ஆ சரி சரி அதே மாதிரி நாயிக்கும் என்னென்னு தெரியலை மேலேயிருந்த ஒரு முடி பூராக அப்படியே உதுருது நாளைக்கு கொண்டு வரியளா ஆ சரி சரி ஃபீஸ் எப்படி கூடயா இல்லை கம்மியா அட்ரெஸ் வந்து பதிமூணு குருஸ்க்கோயில் தெரு ஸ்ரீவைகுண்டம் இந்த மாதிரி க நீங்க வருவியளா இல்லை அது நான் வண்டி அனுப்பணுமா எப்படி சரி சரி ஆ சரி டாக்டர்